எனக்குத் தெரிந்த அரசியல் க எங்கள் பகுதியில் எனக்குத் தெரிந்த அரசியல் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலைச் சிறுத்தைகள் ஃபார்வேட் ஃபார்வேட் ப்ளாக் புதிய தமிழகம் புதிய தமிழகம் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பல்வேறு விதமான கட்சிகள் உள்ளன எனக்குத் தெரிந்த அரசியல் தலைவர்கள் மு க ஸ்டாலின் கலைஞர் மு கருணாநிதி வைகோ விஜய் வைகோ விஜயகாந்த் திருமாவளவன் நல்லக்கண்ணு சங்கரய்யா ராமு பாலகிருஷ்ணன் மு க அழகிரி மு க அழகிரி அழகிரி கே எஸ் அழகிரி கே எஸ் அழகிரி ப சிதம்பரம் ப சிதம்பரம் இ வி கே எஸ் இளங்கோவன் இ வி கே எஸ் இளங்கோவன் இ வி கே எஸ் இளங்கோவன் மற்றும் பல்வேறு தலைவர்கள் உள்ளனர் அவர்களின் வாக்குறுதிகள் மிகச் சிறந்தது எப்பிடி தி தி மு க அரசின் வாக்குறுதிகளான இலவச பஸ் பயணம் அனைத்து தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் உரிமை த ஆயிரருபாய் உரிமைத்தொகை வீடு தேடி வரும் மருத்துவம் வீடு வீடு தேடி வரும் மருத்துவம் வீடு தேடி வரும் வீடு தேடி வரும் மருத்துவம் போன்ற திட்டங்கள் சிறப்பாக உள்ளன இவர்கள் ஒரு குடிமகனாக அனைத்தர மக்களுக்கும் ஏற்ற வகையில் உள்ளது எனக்கும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது